தமிழ் மக்கள் பொறுத்தவரைக்கும் தமிழை எப்படி பயன்படுத்துகிறாங்கனா அவங்களுக்கு வந்து தமிழ்தான் முதன்மையான மொழி தமிழை தவிர வேற எதுவும் அதிகமாக தெரியாது அவங்களுக்கு தமிழ் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளுயன்ட்டா யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மற்ற மொழி எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்கள் தாய் மொழியாக வழங்குறது தமிழ்மொழிதான் கலாச்சாரம்னா இப்போ பொங்கல் தீபாவளி இப்போ அந்த மாதிரி பண்டிகைள்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல பாட்டு போட்டு இப்போ தமிழ் பாட்டுதான் அதிகமாக ஓடும் இப்போ தீபாவளி டைமாக இருந்தாலும் சரிதான் பொங்கல் டைமாக இருந்தாலும் தமிழ்தான் அதில் வந்து தமிழ்ல போய் பாட்டு பாடி தமிழ்லயே கொண்டாடுவாங்கள் பொங்கல்லாம் நிறையா ஒரு நிறையா கலைகள்லாம் கலாச்சார கலைகள்லாம் வச்சு பாட்டு கச்சேரி இன்னிசை கச்சேரி கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே தமிழ் பாட்டுதான் தமிழ் பாட்டிலயே வச்சு தமிழ் மக்கள் வந்து தமிழை நல்லா பயன்படுத்துகிறார்கள் அப்பறம் வந்து தமிழ் மக்கள் வந்து எப்படின்னா இப்போ இப்போ தமிழ் படிக்கிறதாக இருந்தாலும் சரி இலக்கியம் திருக்குறள் அப்பறம் அதிகாரங்கள் எல்லாமே தமிழ்தான் எதுவுமே அதிகமாக வந்து தமிழ்தான் யூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷ் மொழி வந்து அந்த அளவுக்கு திணிக்கப்படலை இங்கிலீஷ்ஷாக இருந்தாலும் சரி ஹிந்தியாக இருந்தாலும் சரி தமிழ்மொழி வந்து மிக சிறப்பாக விளங்குது தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ்மொழிதான் ஏற்ற மொழி எளிதில் பேசுகிறதுக்கும் பழகுறதுக்கும் ஒரு ஒரு ஒரு வார்த்தையை குறிப்பிடவோ ஒரு பொருளை குறிப்பிட்டு பேர் சொல்லவோ ஒரு மனுசனை கூப்பிட்றதுக்கும் தமிழ் தமிழ் தமிழ் வந்து மிக சிறப்பாக இருக்குது தமிழ் மக்கள் வந்து தமிழை விட்டாங்கனால் அவங்களுக்கு வேற மொழியே தெரியாது அதனால் அது தமிழை வந்து அவங்க மென்மேலும் சிறப்பாக எல்லா கலாச்சாரத்திலையும் பண்டிகை சரி எல்லாத்திலையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க